நான் வந்து கூகுள் வரைபடத்தை பயன்படுத்திருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு வித கூகுள் வரைபடம் நான் வந்து அதில் பார்த்துருக்கேன் ஒன்று வந்து மேப் அப்படிங்கற அந்த கூகுள் இதில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு இடைப்பட்ட தூரத்தில் என்னென்ன ஊருகள் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நிமிஷன் நிமி நிமிடமில் நம்ம பயணிக்கின்றோம் வாகனத்தில் போனால் எவ்வளோ தூரம் நடந்து போனால் எவ்வளோ தூரம் எவ்வளோ மணி நேரம் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப துல்லியமாக கொடுத்துருப்பாங்க ரொம்பவும் உதவியாக இருக்கும் உதவியாக இருந்துச்சு எனக்கு இன்னொன்று இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு மனை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கூகுள் மேப்பில் போய் நம்ம அந்த மனையோடய விலாசத்தை டைப் பண்ணிணோம்னா ரொம்ப துல்லியமாக அதுக்கான ஒரு வரைபடத்தை அது கொடுக்குது சாட்டிலைட் அப்படிங்கற மூலிம்மா அது ஒரு கணக்கு அளவீடுகளை அவ்வளோ அழகாவும் துல்லியமாகவும் ஒரு மேல் மேல்நோக்கி உள்ளே கோணத்தில் இது தான் உங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த விலாசத்துக்கான ஒரு இடோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாவும் சிறப்பாகவும் துல்லியமாவும் காமிச்சது வந்து ரொம்ப வியக்க தக்கமான ஒரு விஷயோம் நான் இந்த மாதிரி நிறையா இது என்னோடய தேவைக்கு நான் நிறையா இதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன் ஊருகளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ மணித்துளியில் போய் அங்கே சேர்ந்தடைவோம் எவ்வளோ கிலோ மீட்டர் கணக்கு வாகனத்தில் போனால் எவ்வளோ நடந்து போனால் எவ்வளோ விமானம் மூலிம்மா போனால் எவ்வளோ நேரோங்கிறத இந்த கூகுள் வரைபடம் வந்து ரொம்ப அழகா புரிகிற மாதிரி காமிச்சிருக்கிறதுல தான் இதுல மிகபெரிய சிறப்பே படித்தவர்களுக்கும் படிக்காதவங்களும் ரொம்ப துல்லியமாக காமிக்க கூடிய ஒரு ஒரு இதாக நான் இதை பார்க்குறேன் அந்த மனைப்பட்ட வாங்கிறத அந்த ஒரு ல இதையும் ரொம்ப துல்லியமாக நம்மளோடய முகவரியை அதில் பதிவிறக்கம் செஞ்சவுடனே ஒரு வரைப்படமாக அது கொடுக்கறது வந்து ரொம்ப ஆச்சிரியமான விஷயோம் ரொம்ப உதவியாகவும் இருக்கிற ஒரு விஷயோம் தான் அந்த கூகுள் வரைப்படம்